கண்டிப்பாக துளசிக்கு மிஞ்சிய ஒரு மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க மூலிகைன்னு பார்த்தாவே மருத்துவ குணங்கள் நிறைந்தது வந்து துளசி துளசி இல்லாத வீடு பெரும்பாலும் இருக்காது எங்கள் வீட்டில் வந்து ஆரம்பத்தில் வந்து நாங்கள் வளர்த்தோம் துளசி வந்து பெரு பெரிய செடியாக நல்லா வளர்த்தோம் துளசி அடிக்கடி நான் அதை தினமும் ரெண்டு எலை மூணு எலை பறித்து பறித்து சாப்பிடுவோம் அது வந்து அவ்வளோ மூலிகைகள் மருத்துவ குணங்கள் நிறைந்தது அது சாப்பிட்டா அவங்க உடம்புக்கு நல்லாயிருக்கும் சளி பிடிக்காது அது ரொம்ப வந்து மருத்துவ குணம் நிறைந்தது எல்லோருக்கும் இது தெரிஞ்ச விஷயந்தான் மற்ற துளசி சாப்பிட்டாவே உடம்புக்கு நல்லாயிருக்கும் வேற மெடிஸன்ஸு மாத்திரை மருந்துகளெலாம் போடத் தேவையில்லைனு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் துளசி இருக்குது இப்போயும் வச்சுருக்கோம் அது ரொம்ப வந்து மருத்துவ குணங்கள் மருத்துவ குணம் மருத்துவ குணங்கள் நிறைந்தது அது நாங்கள் இப்போயும் யூஸ் பண்ணுறோம் துளசிக்கு மிஞ்சிய ஒரு மருந்து வந்து இன்னும் இல்லை துளசி வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது எங்கள் வீட்டில் இருக்குது எங்கள் வீட்டில் துளசி நாங்கள் வெச்சுருக்கோம் எங்கள் வீட்டில் துளசி இருக்குது மாத்திரை மருந்து சாப்பிடறத விட நம்ப வீட்டில் வந்து நல்ல செடிகள் துளசி கற்பூரவல்லி இந்தமாதிரி நிறைய வகையான மூலிகைச் செடிங்களை வளர்த்தால் அது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் ரொம்ப நல்லது அது எங்கள் வீட்டில் துளசி கற்பூரவல்லி தூதுவளை இந்த கீரை இந்தமாதிரிலான் நிறைய நாங்கள் வச்சுருக்கோம் மெயினாக வந்து துளசியும் இருக்குது அது நல்ல ஒரு ஆன்ட்டிபயோட்டிக் பயோட்டிக் வந்து பயோட்டிக்கானது நல்ல மருத்துவ குணங்கள் நிறைந்தது கண்டிப்பாக அது எல்லா வீட்டிலயும் நம்ப துளசியை வளர்க்கணும் அது வந்து நல்ல ஒரு அருமருந்து